சில மாதங்களுக்கு முன்பு நான் வசிக்கும் திருவண்ணாமலையில் அதிக மழைப்பொழிவின் காரணமாக யாரும் எதிர்பாராத விதத்திலே ம அண்ணாமலையார் மலையில் திடீரென மலைச்சரிவு ஏற்பட்டது அப்பொழுது ஒரு பெரும் பாறை அ அங்கே வர் வ உ சி நகரில் வசிக்கும் ஒருவரது இல்லத்தின் மேல் விழுந்ததால் அந்த வீட்டில் வசித்திருந்த ஏழு பேர் ஐந்து குழந்தைகள் உட்பட அந்தப் பாறையின் நடுவில் சிக்கிக்கொண்டனர் விரைந்து அங்கே வந்த மீட்புப் படையினர் இருபது மணி நேரம் போராடி அங்கேருந்த மக்களை மீட்க முயலும் போது அவர்கள் பரிதாபமாக உயிரிழந்து விட்டனர் இந்த நிகழ்ச்சி பெரும் துயரத்தை அங்குள்ள மக்கள் மக்களிடையே ஏற்படுத்தியது